ஆறு மூணு ரெண்டாயித்தி ஒன்று இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயித்தி மூணு பதினொன்று மூணு ரெண்டாயித்தி ரெண்டு பதினாலு ஆறு ரெண்டாயித்தி ஒன்று பதிமூணு நாலு தொளாயித்தி தொண்ணூற்றி ஒம்பது